கோழி வியாபாரத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் சில சவால்கள்னால் சில கோழி வியாபாரத்தில் பாரத்திங்கினா நல்ல கோழி நல்ல த தரமாக வளர்த்த கோழிய வந்து விற்பனை பண்ணி அதை பண்ணுபோது எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் சில வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கனால் சீக்கிரம் வந்து கோழி வளரணும் வளர்ந்து விற்கிணுங்கற நேரத்தில் அந்த பிராய்லர் கோழிய வந்து உருவாக்குவாங்க ஸோ த நார்மலாக வளர்ற கோழிய ஒரு தடுப்பூசி மூலியமா வளர்த்தனால அதுக்காக அதுக்கு நாச்சுரலாக இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் வந்து மறைஞ்சு ஆர்டிஃபிசியலாக வந்துட்டு அது வளர்றதுனால் அது சில மோசமான விளைவுகளை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தும் இப்போ பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் காலம் மற்றும் கர்ப்பகால ஆரம்பத்தில் இருக்கிற அந்த பெண்களுக்கு வந்து நிறைய வந்துட்டு பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்துது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு அந்தமாதிரி கோழி வியாபாரம் பண்றவங்க வந்து நல்ல தரமான ஹெல்த்தியாக வளர்ற கோழிய வந்து விற்பனை செஞ்சால் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தமாதிரி சீக்கிரம் வளர்ந்து சீக்கிரம் நம்ம வந்து அதை வந்து விற்கினும் அப்படிங்குற நினப்புல வந்துட்டு பண்ணால் அப்படினா அது வந்து மக்களுக்கு வந்து பல்வேறு சவால்களை தான் ஏற்படுத்தும் அதனால் அதை பார்த்துக்கணும் எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு கால்நடைகளை வந்துட்டு யார்கிட்ட நம்பி விட்டுட்டு போவோம்னால் பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பி விட்டுட்டு போவோம் ஸோ அவங்க வீட்டிலயும் கால்நடை இருக்குறனால் அதை சேர்த்து அந்த மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை அதுக்கு வந்து சாப்பாடு போடுறதாகட்டும் அவங்களே வந்து செஞ்சுக்குவாங்க சில விலங்குகள் வந்து பார்த்திங்கினா எப்போவுமே நார்மலாக இருக்கமாட்டாங்க மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டே வந்து திங் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி தான் ஸோ விலங்குகள் வந்து இப்போ நல்லா இருக்கும் அதுக்கு எதோ மறுபடி எதாச்சும் ஒன்று ஆனால் அது வந்து வேறு மாதிரி மாறிவிடும் எனக்கு ஒரு எக்ஸ்பிரியன்ஸ் இருக்குது நான் வந்துட்டு ஒரு கோயில் திருவிழாக்கு போகும்மோது ஒரு வழி பாதையில் வந்து நடந்து போயிட்டிருக்குமோது அங்கே இருந்த டாக் வந்துட்டு அது என்ன நினச்சிச்சோ தெரில என் என் மேல் வந்துட்டு மேலே மோதி அது வந்து கீறிடித்து ஸோ அதுமாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது சில விலங்குகள் வந்துட்டு எப்போவுமே நார்மல் மூடிலயே இருக்காது அது எப்படி திங் பண்ணும் என்ன திங் பண்ணும் தெரில அது என்னை நினைக்கும் போதலாம் டிஃபிரெண்ட் டிஃபிரெண்ட் அக்டிவைஸ் அக்ட் ஆக்டிவிட்டிஸில் வந்துட்டு அது வந்து பண்ணும் அதனால் விலங்குகள் அப்படிங்குறது நம்ம வளர்க்குற முறையில் தான் இருக்குது நமக்கு அது பண்ணுற பழக்கவலக்கங்கள பொறுத்தும் அமையுது